எங்கள் ஊரில் வந்து கோயில்களில் வந்துட்டா நல்லா பூஜைகளெல்லாம் நடக்கும் எங்கள் ஊரில் பத்ரகாளி அம்மன் கோவிலு ஆஞ்சிநேயர் கோவிலு சவுண்டம்மன் கோவிலு வல்ல மாரியம்மன் கோவிலு இதுலே எல்லாம் பூஜைகள் வந்து நல்ல விதமாக நடத்துவாங்க காலை பூஜை மதியானம் பூஜை சாய்ந்தர பூஜைங்கிறது நல்ல நடக்கும் நாங்கள் அதுக்கெல்லாம் போய் கலந்துக்குவோம் நல்ல தான் இருக்கும் இப்போ வெளியூருகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூஜை நம்ம ஊரில் எல்லாம் வந்து தீபாவாளி பொங்கல்லுனாக்கா நல்லா நடத்துவோம் அந்த ஊரில் எல்லாம் அது நடத்த மாட்டங்க கேரளா சைடு வந்து ஓணம் ஓணம் வந்து நல்லா அதை கொண்டாடுவாங்க இந்த ஊரில் சித்திரை தமிழ்நாட்டில் சித்திரை எல்லாம் நல்லா கொண்டாடுவாங்க கேரளால அது கொண்டாட மாட்டாங்கப்பா அதனால அது வந்து அங்கே வந்து ஓணம் தான் பெஷல்லு ஓணம் பண்டிகை நல்லா கொண்டாடுவாங்க கோவிலுகளு எல்லா கோவில்கள்லையும் வழிபாடுகள் நல்லா நடத்துவாங்க நாங்க அதுக்கெல்லாம் போய் கலந்துக்குவோம் எல்லா பூஜையும் நல்லா செய்யுவாங்க பண்ணுவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நல்லா நடக்கும் எல்லா கோயில்கள்லேயும் வெளியூருகளில் எல்லாம் இது மாதிரி நடத்த மாட்டாங்க இங்கே வந்து நம்ம ஊரில் இந்த தீபாவளி எல்லாம் பெஷலாக கொண்டாடுவாங்க அந்த ஊருக்குள்ளே தீபாவாளி செய்ய மாட்டாங்கப்பா அதனால அங்கே வந்து அந்த ஊர் இது பிரகாரம் செய்யுவாங்க நம்ம நம்ம ஊர் பிரகாரம் செய்யிறோம் இங்கேயே எல்லா கோயில்கள்லேயும் நல்லா பூஜைகளெலாம் நடக்கும் காலை பூஜை மதியானம் பூஜை சாயிந்திர பூஜைனு எல்லாம் நல்லா நடக்கும் நல்லா நடத்துவாங்க நாங்களும் அதில் கலந்துக்குவோம்